ஆ மேம் நாங்கள் விருதாச்சலத்துலேருந்து பேசுகிறோம் தம்பி இப்போ தான் மேம் டென்த்து முடிச்சான் வந்து உங்கள் ஜானி ஸ்கூலில் வந்துட்டு அட்மிஷன் போடலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணோம் மேம் மேம் இது மாதிரி வந்து லெவன்த் அட்மிஷன் சேர்க்கறதுக்கு வந்து எதாவது எண்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா மேம் இல்லை மார்க் வச்சு சேர்த்துப்பிங்களா சரிங்க மேம் ஓகே மேம் மேம் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி மேம் என்றைக்கு வைப்பிங்க என்ன மார்க்கு என்னலாம் படிக்கணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனு சொல்கிறிங்களா மேம் ஓகே மேம் ஓகே மேம் சரிங்க மேம்

ஓ ஓகே மேம் இப்போ ஓகே மேம் இப்போ எவ்வளோ மார்க் எடுத்தால் குரூப்லாம் பிரிப்பிங்க மேம் இப்போ பையோமேக்ஸ் வேணும் அப்படினா எவ்வளோ மார்க் மேம் வேணும் உங்களுக்கு ஓ மேம் இப்போ டென்த்து மார்க் வச்சு ஃபீஸ் கன்ஸெக்ஷன்லாம் பண்ண மாட்டிங்களா மேம் ஓகே மேம் ஓகேங்க மேம் இப்போ நாங்கள் விருதாச்சலம் மேம் உங்கள் ஸ்கூல் கடலூரில் இருக்குது பஸ் ஃபெசிலிட்டிலாம் இருக்குமா மேம் டேஸ்கால்ராக வரமுடிந்தா ம் மேம் இப்போ ஹாஸ்ட்டல்னால் எப்படி மேம் ஃபீஸ்லாம் ஓகே மேம் சரிங்க மேம் ஓ ஓகே மேம் இப்போ ஃபுட்டுலாம் ஸ் நல்லாயிருக்குமா மேம் ஆ ஓகே மேம் நாங்கள் வந்து ஒரு நாள் பார்க்குறோம் அப்புறோம் வேறு ஏதாச்சிம் இப்போ பையன் வந்து ஸ்விம்மிங்கலாம் நல்லா பண்ணுவான் மேம் அந்த மாதிரி எக்ஸ்ட்டா கரிக்குலர் ஆக்ட்டிவிட்டிஸ் ஏதாவது நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களா சூப்பர் மேம் நானே இப்போ அதான் மேம் கேட்கணும்னு நினச்சேன் நீங்களே சொல்லிட்டீங்கள் சரிங்க மேம் நான் வந்து பையனை வந்து ஒன்றாந்தேதி கூப்பிட்டு வந்து எக்ஸாம் எழுத வைக்கிறேன் மேம் எங்கள் ஓகே மேம் தேங்க்ஸ் மேம் இவ்வளோ நேரம் எங்ககிட்ட பேசுனதுக்கு